ஹலோ ஜேபி மேம் நான் மகி மேம் பேசுகிறேன் ஆ மேம் இப்போ இன்ன இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லைங்களா ஆ அதுக்கு ப்ரின்ஸ்பல் சார் வந்து ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு ம் ஓகே அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு ஏதாவது ஐடியா கொடுங்க நம்ம சஜ்ஜஷன்ஸ்ஸெலாம் அவங்கள்ட்ட சொல்லிடலாம்

ம் ஓகே மேம் இப்போது நம்ம ஆ நம்ம இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுனு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மேம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை செப்ரேட் பண்ணிவிடுவோம் யார் யார் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு

இப்போது மாறுவேட போட்டிங்றது அது வந்து பாரதியார் காந்தி அந்த மாதிரி இருக்கிறவுங்களோடைய இதுவெலாம் போட்டுருவோம் அது ஒரு ஆமாம் இண்டிஜுவல் அது வந்து மாறுவேட போட்டி மாதிரியும் இருக்கும் பேச்சுப் போட்டி மாதிரியும் இருக்கட்டும் ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு டான்ஸ்ஸு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா ஆ ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் ம் நீங்கள் என்ன க்ளாஸ் பாக் ஹேண்டில் பண்றீங்களோ ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ஆமாம் செப்ரேட் பண்ணி விட்ருவோம் மேம் யார் யாருக்கு என்னென்று சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவோம் வேறு ஃப்ளாக்காக ஃப்ளாக் ஆய்ஸ்ட்டிங்க்கு யார் யாரை கூப்பிட்லாம் யாராவது கெஸ்ட்டு கூப்பிட்லாமா ம் ம் ம் ம் ம் ஓகே மேம் ம் ஓகே அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒரு லிஸ்ட்டை தனியாக எழுதிவிட்டு அதை வந்து ப்ரின்ஸ்பல் சார்கிட்ட சம்மிட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாருனு கேட்டுப்போம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம் பாய்